நான் பஸ்ட்டு பாடும்போது கொஞ்சம் மூச்சு திணறலு கொஞ்சம் அடைக்கிற மாதிரி தொண்டை கரகரப்பாக நடுக்கல்லாம் இருந்துச்சி அப்புறம் மூச்சு பயிற்சி யோகா ஒரு அரை மணிநேரம் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு லேடி அப்புறம் அப்புறம் பாடும் போது எனக்கு அந்த நடுக்கல்லு இந்த பயம் மூச்சி திணறலு அந்த கரகரப்பு எல்லாம் போயிடுச்சு நல்லாவே பாடினே ஒரு மூணு மாஸ் சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் அப்புறம் நான் பஸ்ட்டே நானே போய் மைக்கு வாங்கி நானே ஸ்டேஜ் ஏறி நானே பாடிட்டு வந்துடுவேன் நல்லா பாடிட்டு வந்துடுவேன்